விவசாயத்துக்கு வந்து மழைக்காலத்துல வந்து வேருக்கடலையோ பயிறு வைச்சாலும் மழை வந்தால் இதுவாகி போயிடுது ஒன்றும் அதிகம் காற்று மழை வந்தால் பயிருங்க சாஞ்சு வீணாக போயிடுது வேர்க்கடலையும் அதிகம் மழை வந்தால் வீணாய் காம்பெலாம் அழுவி க வேர்கடல நின்று போயிடுது அதனால் வ் எங்கள் தலைமுறையே இப்போ நாங்கள் இருக்கிற வரைக்கும் பார்த்துக்க கூடாதுன்னு இல்லை என் பிள்ளைங்களும் அந்த விவசாயத்தை விடணும் விடக்கூடாது பார்த்துக்கணும் அதே மாதிரி என் பேர பிள்ளைங்களும் இன்னும் வரும் காலத்துக்கு சாப்பாட்டுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஜனங்கள் இந்த வ அரிசி என்ன வெ இப்போ இருக்கிற நிலமைக்கு அரிசி எல்லாமே எல்லாம் பொருளும் விலவாசிலாம் ஜாஸ்தியாக தான் விற்கிது அதனால் விவசாயத்தை நம்பி நிறைய பேர் நாங்களும் இருக்கிறோம் அது மாரி வர தலைமுறையும் விவசாயம் தான் பண்ணணும் நம்ம எவ்வளோ நாள் வெ வெளி ஊர் வெளிநாடுகலாம் போய் சம்பாதிச்சாலும் நம்ம விவசாயம் தான் நம்மளுக்கு முன்ன முக்கியாதாரம் அது தான் நம்மளுக்கு உரிமை அது மாரி இந்த பயிருங்க அதிகம் இந்த மழை நாள் வந்தால் ரொம்ப சேதாரம் ஆகுது அது வந்து கவர்மெண்ட்டில் வந்து ஒரு கோரிக்கையாக எடுத்து அந்த மக்களுங்களுக்கு கொஞ்சம் உதவி பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ரொம்ப விவசாயிங்களுக்கெலாம் ரொம்ப கஷ்டமாருக்குது அந்த மழை காலத்தில் ரொம்ப பாதிக்கபடுறாங்க அதெலாம் கொஞ்சம் இந்த அரசாங்கம் கொஞ்சம் பார்த்து எங்களுக்கு ஏதோ இந்த இந்த விவசாயத்துங்களுக்கு கொஞ்சம் நல்லா செ எதுனா ஒரு கொடுத்து எங்களுக்கு அந்த விவசாயத்துக்கு கொண்டான ஒ உதவி ஒன்று எங்களுக்கு உதவி பண்ணால் கொஞ்சம் மக்களுங்க அதிகம் எங்கேயும் சேதாரம் இல்லாத அவங்கவுங்க உயிர் போகாமல் பார்த்துக்கலாம் அதுதான் அங்கே அந்த அரசாங்கத்துக்கு எனக்கு கோரிக்கை ஒன்று வைக்கின்றோம்